நான் எப்பொழுதும் ஓரு உணவகத்தில் ஆர்ட்ரு செய்வேன் ஆனால் தற்போது அந்த உணவகத்தில் என் முகவரியை அவர்கள் நன்கு அறிவார்கள் ஆனால் இப்பொழுது என் முகவரியை மாற்றிவிட்டேன் ஆனால் அவர்களுக்கு தெரியாது நான் எப்பொழுதும் எந்த இடத்தில் உணவை ஆர்ட்ரு செய்வதால் அவர்கள் நன்கு அறிந்து எனது உணவை நான் இருக்கும் இடத்தில் வந்து அவர்கள் டெலிவரி செய்வார்கள் ஆனால் நான் தற்பொழுது என் ஊரை மாற்றி விட்டேன் அதனால் நான் ஆர்ட்ரு செய்யும் போது அதில் முகவரி கேட்கப்படும் அதில் நான் புதிய முகவரியை அதில் நான் எழுதி விடுவேன் எழுதி விட்டு நான் சமிட் பண்ணிவிடுவேன் அது போதும் இல்லையென்றால் நான் எழுத தெரிந்தால் அவர்கள் பழைய இடத்திற்கே போய் சென்று என் உணவை கொடுப்பார்கள் ஆனால் நான் அங்கே இருக்க மாட்டேன் ஆனால் அது அது என் பழைய முகவரி நான் இருப்பது புதிய முகவரி அதனால் நான் அந்த அப்ளிகேஷனில் வரும் நியூ அட்ரெஸ் என்ற இடத்தில் என் முகவரியை நான் கொடுப்பேன் கொடுத்து விட்டு சமிட் செய்து விடுவேன் அப்பொழுது என் உணவை நான் இருக்கும் புதிய முகவரிக்கே வந்து அடையும்